தமிழ்நாட்டோடய கலாச்சாரம் அப்படின்றது மற்ற நாடுகள்லேருந்து ரொம்ப டிஃப்ரெண்டான ஒரு கலாச்சாரம் எல்லாமே கரெக்டாக ஃபாலோ பண்ணணும் டெய்லியும் பண்ணணும் அப்படின்னு நினைப்பாங்க இப்போது காலையில் ஏழ்ந்துச்சி வாசல் தெளித்து கோலம் விட்டு கோலம் விடணும் அப்படின்னு சொல்லுவாங்க ஏன் அப்படி சொல்கிறாங்க எல்லாம் கலாச்சாரத்துக்கும் ஒரு ரீசன் இருக்குது இப்போ காலையில் ஏழ்ந்துச்சி வாசல் தெளித்து கோலம் விடணும் அப்படி ஏன் சொல்கிறாங்கனா நம்ம வாசலில் சாணம் தெளிக்கும்போது நம்ம உள்ளே வரும்போது நம்ம கால் சாணம் மேல் படும்போது சாணம் வந்து ஒரு கிருமிநாசினி ஸோ நம்ம நா காலில் இருக்கிற கிருமிகள்லாம் போகணுன்றத்துக்காக வாசலில் சாணம் தெளித்து கோலம் விடணும் சொல்லுவாங்க கோலம் வந்து அரிசி மாவில் கோலம் விடுவாங்க ஏன் அரிசி மாவில் கோலம் விட்டாங்க அப்படின்னா எறும்புகளுக்கு அது வந்து அரிசி மாவு வந்து ஒரு உணவாக இருக்கணும் அப்படின்றத்துக்காக அரிசி மாவில் வந்து கோலம் விட சொல்லுவாங்க அதுக்கப்புறம் எப்பவுமே வெள்ளிக்கிழம வந்து தலை குளிக்கணும் அந்த மாதிரி நிறைய கலாச்சாரம் வந்து தமிழ்நாட்டில் இருக்குது தமிழ் தமிழ்நாட்டில் வந்து கலாச்சாரம்ன்றது ரொ கண்டிப்பாக வந்து எல்லாருமே பின்பற்றுவாங்க தமிழ்நாட்டில் கலாச்சாரம் வந்து ட்ரெஸ்ஸுலேருந்து அவங்க சாப்பிடுற சாப்பாடுலேருந்து எல்லாமே தமிழ்நாட்டு வந்து கலாச்சாரம் முறைப்படி தான் எல்லாமே பண்ணுவாங்க இப்போது ஒரு கல்யாணம் நடந்ததுனால் கல்யாணத்தில் என்னென்ன எப்பப்போ பண்ணணும் கல்யாணத்தில் வந்து புடவை வேட்டி ஷர்ட்டு வேட்டி ஷர்ட்டு தான் அணியணும் அப்படின்னு ஒரு கலாச்சாரம் இருக்குது க அதேமாதிரி எல்லாரும் பண்ணுவாங்க தமிழ்நாட்டில் வந்து கல்யாணப்போ வந்து தாலி கட்டுவாங்க அது வந்து ஒரு கலாச்சாரம் அப்றம் சாப்பிடும்போது வந்து இலை ப் இலை வாழையிலை போட்டு அதில் பரிமாறுவாங்க சாப்பிட்ட பிறகு நம்ம சாப்பிட்ட இலைய நம்ம தான் எடுத்து டஸ்பின்னில் போடணும் ஸோ அதுவும் வந்து ஒரு கலாச்சாரம் கலாச்சாரம் தான் இந்த மாதிரி நிறைய கலாச்சாரம் வந்து தமிழ்நாட்டில் வந்து ஃபாலோ பண்றாங்க இப்போது ஒரு ஃபெஸ்டிவல் அப்படின்னாக்கூட வர எல்லாரையும் வரவேற்கும்போது நல்லா வரவேற்கிறது அவங்களுக்கு போகும்போது ஸ்வீட்ஸு அந்த மாதிரி கொடுத்து அனுப்புறது இந்த மாதிரி நிறைய கலாச்சாரங்கள் வந்து தமிழ்நாட்டில் கண்டிப்பாக பின்பற்ற வேண்டிய நிறைய கலாச்சாரங்கள் வச்சிருக்காங்க நிறைய முன்னோர்கள் வந்து இதை பண்ணணும் அதை பண்ணணுன்னு சொல்வாங்க எல்லாத்துக்குமே ஒரு ரீசன் கலாச்சாரமாக நம்ம செய்கிற எல்லாம் விஷயங்களுக்கும் வழிவில எல்லாம் விஷயங்களுக்கும் ஒரு ரீசன்ருக்குது இதுக்காக அதை செய்யணும் அப்படின்னு நம்ம சொல்ல மாட்டேன் பட் இதை நீ செய்யணும் அப்படின் சொன்னாங்கனால் கண்டிப்பாக அது வந்த நம்ம நல்லதுக்காக சொல்லுவாங்க மற்ற நாட்டில் உள்ள கலாச்சாரத்துக்கும் தமிழ்நாட்டில் உள்ள கலாச்சாரத்துக்கும் என்ன வித்தியாசனா தமிழ்நாட்டில் வந்து பாரம்பரியம் அப்படின்றத ரொம்ப வந்து மதிப்பாங்க இதை பண்ணால் தான் நல்லது இதை பண்லைனா நல்லது கிடையாது ஸோ வந்து நீ கண்டிப்பாக அதை பண்ணணும் அப்படின்றது வந்து கண்டிப்பாக வந்து அது ஃபாலோ பண்ணணுன்னு சொல்லுவாங்க ஸோ அ அதை மாதிரி மற்ற நாட்டில் அப்படி சொல்லுவாங்களானு தெரியலை ஆனால் தமிழ்நாட்டில் வந்து தமிழ்நாட் தமிழ் மாநிலத்தில் வந்து கண்டிப்பாக வந்து இது நீ பின்பற்றியே ஆகணும் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ கலாச்சாரம்ன்றது தமிழ்நாட்டில் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம்